ஹலோ ஆ ஆ ஆமாம் சொல்லுங்க ம் சரிங்கம்மா நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க என்ன ஊர் ம் எவ்வளோ வேணும் காய் என்னென்ன காய் வேணும் ம் ஒரு கிலோ இருபது ரூபா தக்காளி சொல்லுங்க வேறு வெங்காயம் ம் வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயும் பத்து பத்து கிலோவாம்மா ம் சரிம்மா அதுததுக்கு தனி ரேட்டும்மா நான் பில்லு போட்டு தரேன் இந்த தக்காளி ரேட்டு வந்து ஒரு கிலோ இருபது ரூபானா பத்து கிலோவுக்கு வந்து கொ கூட வரும் வெங்காயம் வந்து முப்பது ரூபா ஒரு கிலோ கொத்தமல்லி உங்களுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்டா கொடுத்துருவோம்

நல்ல காய்கறிதாம்மா நல்ல காய்கறி கடையாக நாங்கள் வச்சுருக்கோம் நல்ல காய் ஃப்ரெஷ்ஷான காயாக உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்றைக்கும்மா வேணும் காய் நாளான்னிக்கு வேணுன்னால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்விடுங்க டோல் டெலிவரியும் உண்டு அதுக்கான வாடகை ஃபீஸ் நீங்கள்தான் கொடுக்கணும் வேனுக்கு ஏன்னால் லாங் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு பெட்ரோலுக்கு மட்டும் போட்டால்போதும் அவர்களுக்கு சேலரி நாங்கள் கொடுத்துடுவோம் ஆ ஓகேம்மா வேறு என்ன காய் வேணும் ஆ ஓகேம்மா ஆ சரிம்மா ஆ ஓகேம்மா ஆ ஓகே நீங்கள் லொக்கேஷன் அனுப்பி விடுங்க நாங்கள் வந்து ஆர்டர் படி ரெண்டு கிலோ கொடுத்துட்றோம் தேங்க் யூம்மா